எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் நெசவு பின்னலாடை பேப்பர் மில்லு அப்படின்னு நிறையா மில்ஸ் எல்லாம் இருக்குது அதில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் நிறையா இருக்கிறனால நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் இங்கே தான் நல்லா இருக்குதுன்ட்டு எல்லா பக்கம் வந்து வந்து இங்கே வந்து எடுப்பாங்க அங்கே ஈரோடுல வ ஈரோட்டில் வந்து கணினி மார்க்கெட்டுன்னு தனியாக ஒரு வீக்லி ஒன்னில் வந்து திங்கக்கிழமை அப்போது சந்தை இருக்கும் அதில் வந்து ஹோல்சேல் ரேட் வந்து கம்மியாக கிடைக்குன்னு இங்கே கேரளா கர்நாடகா அங்கேருந்துலாம் கூட ஈரோடு மாவட்டம் பெஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து எல்லாம் இங்கே வாங்குவாங்க அங்கே வந்து நல்லா இருக்குது அதுப்போக இங்கே ஈரோட்டில் மஞ்சள் அரிசி காய்கறி கிழங்கு வகைகள் எல்லாமே இங்கே விளைச்சல் அதிகமாக இருக்கிறனால அதுவும் வந்து கொள்முதல் வந்து அதிகமாக பண்ணுவாங்க அதனாலே அது வ அது வந்து எந்த பிரச்சினையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்குது அதுக்கு அதனால் நல்லா அந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்க அங்கே ஸ்பின்னிங் மில்லு ஆக ஈரோடு மாவட்டத்தில் ஸ்பின்னிங் மில்லு பேப்பர் மில்லு எல்லாம் நிறையா இருக்குது அதனாலே வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஷிஃப்ட்டுக்கு இவ்ளோவுன்னு போட்டு நிறைய ஒரு மில்லு பெருந்துறையில் ஸிப்காட்னு ஒரு மில்லு இருக்குது அந்த மில்லில் நிறையா யூனிட் இருக்குது அதில் எல்லாத்துக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் நிறையா இருக்கிறனால இளைஞர்களுக்கெலாம் வேலைவாய்ப்பு இதனால பஞ்சமில்லாமல் நல்லா இருந்துச்சு அதனாலே ஸிப்காட் பெருந்துறை ஸிப்காட் தான் எங்கள் ஈரோடு மாவட்டத்திலயே நிறையா மில்ஸ் எல்லாம் இருக்கிறனால எல்லோருக்கும் அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அங்கே வந்து என்னென்னால் ஒரு டைம்மு சு கொரோனா டைம் தான் கொஞ்சம் ரொம்ப இது ப ரொம்ப அவங்கனால மில்லுக்கும் போக முடியாமல் அவுங்க ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்ண முடியாமல் அது வந்து அப்படியே வெயிட்டிங் பண்ணி அங்கெல்லாம் போய் எங்கே இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த கொரோனா ப்ரீயடில் பார்த்தா ரொம்ப சிரமப்பட்டாங்க விவசாயிகள் அப்போ தான் அப்போ அங்கெல்லாம் தண்ணி எல்லாம் தோட்டத்தில் இருந்தாலும் நம்ம அங்கெல்லாம் போக முடியாமல் வீட்டிலயே இருந்துகிட்டு என்ன கொள்முதல் பண்ணுறது என்னன்ட்டு அந்த கொரோனா டைமில் நிறையா சவால்களை எல்லாம் சந்தித்தாங்க ஸ்பின்னிங் மில் ஓனரும் சரி இந்த விவசாயிகளும் சரி நிறையா பேர் என்னென்ன ரொம்ப அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் கொரோனோ முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னென்ன ரெக்கவர் பண்ண முடியுமோ அவங்க அளவுக்கு முடிஞ்சளவுக்கு எல்லாம் இது பண்ணிணாங்க அதனாலே ஒன்றும் ஈரோடு மாவட்டத்துலெலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை எல்லா தொழில்களும் நல்லபடியாக நடக் நடக்குது